உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட புத்தகம் எதுனா நான் சமீபத்தில் படித்த அக்னி சிறகுகள் புத்தகம் தான் ஏன்னா அதில் எனக்கு சுவாரசியமாக இருந்தது அவரோட வாழ்க்கை வரலாறு அவரு நடந்த வ அவரு வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லிருந்தார் அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ச யா யார் யார் உதவி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அதில் நல்லா விவரமாக சொல்லிருக்கார் அவரு ஒரு குக் கிராமத்தில் பிறந்து ஆனால் பெரிய இந்தியாவுக்கே பே நல்ல இப்போ பேரை வாங்கி கொடுத்து பெரிய சையின்ஸ் ஆனது எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த புத்தகத்தை ரொம்ப பிடிக்கும்